நாங்கள் சமையல் செய்யும் போது எல்லாம் பழைய பாரம்பரியத்தில் இருந்து வர மண் சட்டியாக பானைகளில்தான் இருக்குது இப்போ இருக்கின்ற நான்ஸ்டிக் தவாவில கடையில் இந்த மாதிரியான விஷயம் இருக்குது எல்லா வகையான பொருள்களையும் நாங்கள் யூஸ் பண்ணுகிறோம் குறிப்பாக நான்ஸ்டிக்கில் எரிபொருள் என்று சொல்வது இந்த ஃப்ளைட் அடுக்கி வைக்கிற ஸ்டாண்டில் எல்லாம் வந்து மற்றவை இருக்கிறதை விட யூனிக்காகதான் இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு சில விஷயமாக அதாவது வடிவமைப்பில் வித்தியாசமாக மாறுபட்டு மற்ற நான்ஸ்டாக்காக இருப்பதை விட மாறுபட்டு இருக்கிற டிசைன் கட் ப்ரனேச்சர் நாங்கள் யூஸ் பண்ணுகிறோம் இது எல்லாம் வந்து ஒரு வேளை இப்போது மண் சட்டி பானைகளோடு நம்ம சாப்பாடு செய்கிறோம் அப்படி என்றால் அது வந்து நேரம் அதிகமாக எடுக்கும் ஏனால் அது சூடாக வேணுமென்றால் இப்போதைக்கு இந்த விறகு அடுப்பு எல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது கேஸ் அடுப்புதான் யூஸ் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் மண் சட்டி பானையில் வந்து சாப்பாடு செய்வதற்கு ரொம்ப நேரம் எடுக்கின்றது இதுவே நான்ஸ்டிக் டவாக இருக்கட்டும் கடாயாக இருக்கட்டும் ஸ்டீல் பாத்திரமாக இருக்கட்டும் உடனே சூடாகும் நமக்கு எரிபொருள் மிச்சமாகும் அந்தமாதிரியான பொருள் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் மண் சட்டியில் இருக்கிற சுவை வந்து வருகின்ற பாத்திரத்தில் கிடைக்காது ஆனால் இருந்தாலும் இப்போது வரவு கொஞ்சம் கொண்டுதான் இருக்கிறது நாங்கள் யூஸ் பண்ணுகிற பொருள்கள் வந்து மேக்சிமம் டவாவில்தான் இருக்கின்றது ஸ்டீல் செய்வதாகதான் இருக்கிறது அதுதான் அப்படி என்றால் அது வந்து நேரத்தை குறைக்கிறது எரிபொருளை மிச்சப்படுத்துவது அதனால் நாங்கள் இதை யூஸ் பண்ணுகிறோம்